டிவி நிகழ்ச்சியிலேருந்து சமையற்கலை இதெல்லாம் காட்டுகிற மாதிரி எங்கள் ஊர் பாதுரையில் இந்த மாதிரி மகளிர் குழுவில் இருந்து சமையல் நிகழ்ச்சி ஒன்று ஆரமித்தாங்க அதில் வந்து நாங்கள் எங்கள் குழுவில் இருக்கிறவுங்க மகளிர் குழுவில் இருக்கிறவுங்க எல்லாேருமே அந்த சமையல் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துகிட்டோம் அதில் வந்து என்னென்னா தானிய வகையில் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரணும் ஏதோ ஒன்று சாப்பாடோ ஏதோ ஒரு டிஷ்ஷு ஏதோ எந்த எந்த மாதிரினாலும் சரி தானிய வகையில் அதில் வந்து நானும் ஒரு டிஸ்ஸூ தானிய வகையில் செஞ்சு கொண்டு போயிருந்தேன் அது மாதிரி நிறையா அந்த மாதிரி மகளிர் குழு வந்து எங்கள் ஊரில் வந்து நிறையா இருக்குது அதில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறையா பேர் புதுசு புதுசாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அதை பார்த்த ஒடனயுமே நம்மளும் அதை பார்த்து இன்னும் புதுசு புதுசாக இன்னும் நிறைய கற்றுக்குணும் ஏன்னால் நாம் ஒரு டிஸ் கொண்டு போயிருந்தோம் அந்த தானிய வகை நிறையா அதில் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அதை பார்த்து நானும் இன்னும் நிறைய கற்றுக்குணுன்னு ஆசைப்படுறேன்